மனிதர்கள்லா பூர்விகத்தோடு தொடர்புக்கொள்ள விரும்புகிறாங்க அத மாதிரி என்னோடய பூர்விகம் எதுன்னு கேட்டால் எங்களோடய கிராமம் வந்து போர்க்குடி அந்த போர்க்குடியில் அரசர்கள் வாழ்ந்தாங்கனு சொல்லுவாங்கள் அப்பொழுந்து அது பசுமையாயிருக்கும் அங்கே இருக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்னபிள்ளையில வர இருந்த நினைவுகளெலாம் அங்கே வரும் சந்தோசமாக இருந்தது அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எப்போயாவது வரப்போ இங்கேயே இருந்திடக்கூடாதா அப்படினு தோணும் அதுவும் சிட்டிலேருந்து இங்கே வந்தால் ரொம்ப கஷ்ட்டமாருக்கும் இங்கேயே இருந்துடலா அப்படினு தோணும் ஏன்னால் அங்கே ரொம்ப நேச்சராலா இருக்கிறதுனால இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுவன் சின்னபிள்ளையில நொங்கு வண்டி ஓட்டினது சின்னபிள்ளைங்களோட விளையாண்டது அது எல்லாமே எனக்கு நியாபகம் வரும் ஜாலியாக இருந்தது ஃபெஸ்டிவல்னா எல்லோருமே வருவாங்க அப்போ வந்து மிஸ் பண்ணுவேன் இங்கேயே இருந்துறக்கூடாதா நம்ம பூர்விகத்திலேயே இங்கேயே இருக்கலாமேன்னு தோணும் அப்புறம் எல்லோரும் பிரிஞ்சு போகிறப்ப ரொம்ப கஷ்ட்டமாருக்கும் எனக்கு என்னோடய பூர்விகம் ரொம்ப பிடிக்கும் இங்கேருக்க ஏரி குளம் இங்கேருக்க இடோம் என்னோடய ஃப்ரண்ட்ஸ் எல்லோருயுமே என்னால் மறக்கமுடியாது இந்த இடத்த எனக்கு ரொம்ப பிடிக்கும்